ஹலோ சிக்கன் ஃபார்முங்களா சிக்கன் ஃபார்முங்களா ஆ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைச்சுருக்கேங்க குழந்தைக்கி குழந்தைக்கி பிறந்த நாள் அதால ஒரு பத்துக் கிலோ சிக்கன் வேணும் அப்புறம் கொஞ்சம் தோல் எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு நல்ல சிக்கனாக ஒரு பத்துக் கிலோ கொடுக்குணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் டெலிவரி பண்ணிவிடுங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடு பத்துக் கிலோ வேணுங்க ஒரு கிலோ ஆ ஒரு கிலோ எவ்வளோ ரேட்டு சரி பத்துக் கிலோ கொடுத்து கொடுத்தனுப்புறீங்களா ஆ ஆ வேறு என்ன தனியாக அந்த கொஞ்சம் ஈரல் தனியாக் கொடுத்துருங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்கள்ல ஆமாங்க ஆமாம் தோல் தோல் எடுத்து தாங்க வேணும் அப்புறம் அந்த அந்த கால் மட்டும் தனித்தனியாக ஒரு அது எவ்வளவு எத்தனை கோழி வருதோ அத்தனை கால் தனியாக வேணும் தொடைக்கறி ம் ஆமாங்க இதெல்லாம் ஒரு அளவாக அப்படியே கட் பண்ணிக் கொடுத்துருங்க ஆமாம் பிரியாணி செய்யறத்துக்கு பத்துக் கிலோ ப்ராய்லரு பிரியாணி செய்யறத்துக்கு ஒரு அஞ்சுக் கிலோ நாட்டுக்கோழியில் குழம்பு வைக்கறத்துக்கு

நாளைக்கு ஒரு பத்தரைக்கெலாம் கொடுக்க முடியுங்களா ஆமாம் ஆ சரி பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரிங்க கடைக்கே வந்துன்னுங்களா ஆ அதுதான் நீங்கள் கொடுத்துடுங்க சரி அதுதான் அட்ரஸ் வந்து வாட்ஸப்பில் அனுப்பி விடுறேங்க அட்ரஸு

சரி ஓகேங்க